கிராமத்தில் கண்டிப்பாக சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியுங்க எப்படி அப்படின் கேட்டிங்கனா கண்டிப்பாக பெரியவங்க நிறைய தொழில்கள் பண்ணிட்டு வருவாங்க அது பால்பண்ணையாக இருக்கலாம் மாவு மில்லாக இருக்கலாம் கோழியாக இருக்கலாம் இல்லை விவசாயமாக கூட இருக்கலாம் அங்கே உள்ளவங்க அந்த குழந்தைங்களை பார்க்க வச்சிதான் வளர்ப்பாங்க அதனால் அந்த குழந்தைங்களும் கொஞ்ச கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு அங்கு உள்ள எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருவாங்க அது மூலயமா நாளைக்கு அவங்களும் ஒரு சொந்தத்தொழில் வச்சு இந்த மாதிரி ஒரு கோழியோ இல்லை ஒரு பால்பண்ணையோ வைத்து அவங்களும் ஒரு நல்ல வருமானம் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கனா கூடவே இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறையா விஷயத்த அவங்க தானாகவே கற்றுக்கவும் செய்கிறாங்க அவங்க பெரியவங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க